எனது செடியை ஆரோக்கியமாக வச்சிக்கிறத்துக்கு நான் வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க செடியை பார்த்து எப்படி வளத்துனீங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சிக்குவேன் இல்லைனா என் நண்பர்கள் யாராச்சும் அந்த மாதிரி செடி வச்சிருந்தாங்கன்னா அதை பார்த்து நான் கேட்டு தெரிஞ்சிக்குவேன் புத்தகத்தில் இருந்து எதாச்சும் நமக்கு தகவல் கிடைக்கிதா அப்படின்றது பார்த்து நான் கேட்டு தெரிஞ்சிக்குவேன் அப்புறோம் ஏதாச்சும் விதைகள் எங்காயாச்சும் கிடைக்கிதா இல்லை எப்படிலாம் வந்து செய்கிறாங்க அப்படின்றத பார்த்து இல்லைனா பூந்தோட்டம் வச்சிருக்காங்கள அந்த அந்த இடத்துக்கே போய் செடிகள் ஆரோக்கியமாக வச்சிக்கிறத்துக்கு என்னென்ன செய்யலாம் அப்படின்னு ஆலோசைகள் ஆலோசனை அவங்கள்ட்ட இருந்து வாங்கிட்டு வருவேன் பூச்சிலாம் எதுவும் வராத மாதிரி எதாச்சும் பாரம்பரியமான பயன் தகவல்கள் எங்காயாச்சும் கிடச்சா அந்த செடிக்கு அதை போட்டு அந்த செடியை வந்து நான் வந்து பாதுகாப்பேன் அப்புறம் வந்து பார்த்தோம்னா சொந்தக்காரங்க நல்ல அழகான செடிலாம் வச்சிருக்கவுங்கள்ட்டலாம் கேட்டு அந்த செடியை எப்படி ஆரோக்கியமாக வச்சிருக்கணும் அப்படின்ட்டு ஆலோசனையை தெரிஞ்சிக்குவேன் பக்கத்து வீட்டுக்காரங்க நண்பர்கள் எதாச்சும் புத்தகம் வீட்டுக்கு யாராச்சும் வராங்க சொந்தக்காரங்க வராங்க அப்புறம் செடி பட்டு போகிறத பார்த்து யாராச்சும் சில தகவல்கள்லாம் சொன்னாங்க அப்படின்னா அதெல்லாம் பார்த்து நான் செடியை வந்து ஆரோக்கியமாக வச்சிக்குவேன் இது மட்டும் தான் நான் ஆலோசனைகளை வாங்கிக்குவேன்